ஹலோ நான் மக்காசோளம் நட்டேன் இப்போ பத்தாவது மாதம் பத்தாவது மாதம் மக்காசோளம் நட்டேன் பயி பூச்சி ரொம்ப தா பாதிக்கப்பட்டிடுச்சு என்னால் முடியல நான் மருந்து நாலு மருந்து அஞ்சு மருந்து அடித்தேன் அதுவும் கன்ட்ரோல் பண்ண முடில்ல வாட்ரு ட்ரபுள் ஆகிடுச்சு வாட்ரு இல்லாது போயிடுச்சு வாட்ரு பற்றாக்குறை ஆகிருச்சு அதே பக்கத்தில் போய் இறச்சேன் இறச்ச பிற்பாடு அவங்க ஒரு மணிக்கு இரநூறுவா வாங்கிட்டாங்க அதுவும் கொஞ்சம் அவங்க டைம் பண்ணி டைம் பண்ணி கொடுத்தாங்க தண்ணி ரொம்ப கஷ்டமாயிப்போச்சு ரெண்டு ஏக்கராக நட்டதுக்கு நான் எண்பதனாயிர்ரூபா செலவு பண்ணிணேன் எண்பதானாயிரம் செலவு பண்ணதுக்கு எனக்கு அறுபதனாயிரந்தான் வந்துச்சு இருபதனாயிரம் லாஸ் ஆகிருச்சு என்ன ரொம்ப பாதிக்கப்பட்டிடுச்சு நானே கூலிக்காரன் என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிப்போச்சுங்க எனக்கு இப்போ பற்றாக்குற தண்ணிதாங்க இப்போ தண்ணி தான் பற்றாக்குற ரொம்ப பாதிப்பு தண்ணிதான் எனக்கு ஆனால் இருபத்தெட்டு கெஜம் வெட்டிக்கிறேன் கிணறு என்ன தண்ணி இல்லைங்க நான் தண்ணிக்கு என்ன எனக்கு ஒரு எதுனா ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிறீங்களா என்ன எதுனா வழி சொல்லுங்க ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு தண்ணிக்காக தான் வேறே ஒன்றும் இல்லை எனக்கு தண்ணி இருந்தால் நான் பயிறு வச்சு எதோ நீங்கள் கடன் கொடுத்தா கூட நான் ரெடி பண்ணிக்குவேன் நானு நீங்கள் என்ன எனக்கு எதோ அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட் நான் உங்கள் இன்ட்ரெஸ்ட் போட்டு நான் கொடுத்துர்றேங்க என்ன வேறே ஒன்றும் இல்லைங்க தப்பாலாம் நான் நினைக்காதீங்க என்ன என்ன அதான் எனக்கு வந்து ரெண்டு ஏக்கராங்கும்போ ரெண்டு ஏக்கராக முப்பது சென்ட்டு தான் இருக்குது வேறே ஒன்றும் ஆனால் மெயின் ரோட்டில் இருக்குது மெயின் ரோட்டில் இருக்குது ஏன்னா ஏ நம்ம ரோட்டு ரோட்டுக்கு எதுக்க எனக்கு பத்தடி டிபரன்ஸு தான் பத்தடி தான் டிபரன்ஸூ ஆமாம் அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது தண்ணி வ தண்ணி தான் எனக்கு ட்ரபுளு முதல்ல தண்ணி தான் நமக்கு நான் நாலு பேருக்கு சோறு போடுவேன் என்னால் தண்ணி இல்லாது ரொம்ப கஷ்டமாயிப்போச்சு அது எனக்கு இருபதனாயரூபா லாஸ் ஆகிருச்சு இப்போ நான் இந்த இருபதனாயிரம் எப்படி வைக்கிறது என்னால் தெரிஞ்சிக்க முடியல நானே கூலிக்காரன் கூலி செஞ்சி அந்த இருபதனாயிரம் இன்ட்ரெஸ்ட் எப்படி போட்டு நான் கொடுக்கறது நானு ஒன்றும் பண்ண முடில்ல த கடன்காரன் வந்து என்ன கேட்குறான் நான் என்ன பண்ணுவேன் ஒன்றும் பண்ணமுடில்ல சரிங்க தர்றேன் இதோ தர்றேங்க இருபதனாயிரம் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறேன் அப்புறம் எப்படி எனக்கு சொல்கிறீங்களோ நான் அந்த முறைக்கு சொல்கிறேன் என்ன